வெள்ளி கெழம சாம்பார் சமைப்போம் சாம்பார் கத்திரிக்காய் வெண்டைக்காய் முருங்கைக்காய் வாழை தக்காளி பழம் பல்லாரி இதுதான் சாம்பார் வைப்போம் மு கேரட்டு பீன்ஸு வாழைக்கா உருளக்கெழங்கு கொத்த முள்ளங்கி கெழங்கு முருங்கைக்காய் வ க உருளகெழங்கு இது எல்லாம் போட்டு அவியலை அடுப்பில் வச்சு நறுக்கி அதை அவித்து சீரகம் வெள்ளை பூண்டு தேங்காய் அதில் எல்லாம் போட்டு அரைச்சி தாளித்து இறக்குவோம் மதியம் பிரியாணி வெஜிடெபிள் பிரியாணி பண்ணுவோம் அதுக்கு அரிசி எடுத்து நனைய வச்சுட்டு கேரட்டு பீன்ஸு மல்லி எலை கருவேப்புல புதினா எலை மெளகாய் தக்காளி பழம் மீல்மேக்கர் எல்லாம் அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்ததில் எண்ணெ நெய் ஊற்றி அதை கிண்டி பட்டாணி போட்டு பட்டாணி எல்லாம் தாளித்து அது இதுமாதிரி தேங்காய்ப்பால் எடுத்து ஊற்றி ஊற்றி கிண்டி அதுமாதிரி அதை ஒரு நீரில் இருக்குது இருக்காத அளவுக்கு வெந்நி இது நல்லா சூடாக வெந்நியை கொதிக்க வச்சு மேலே வச்சு அந்த ரெண்டு சூட்டுக்கும் சமமாக அந்த சோறு ரெடி ஆயிடும் அது அதுக்கு அப்பறம் சம்பல் கூட்டுக்கு அதுக்குப் போட்டு ச பல்லாரி பச்சை மொளகாய் கேரட்டு எல்லாம் கழுவி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி தயிறு ஊற்றி உப்பு போட்டு விரைவி ச அது ஒரு சம்பல் மாதிரி இப்போ அடுத்த மாதிரி சாம்பா இது பாயசம் ஜவ்வரிசியை வெந்நீர் கொதிக்க வச்சு ஜவ்வரிசியை போட்டு அஞ்சு நிமிடம் அதை மூடி வைக்கணும் அடுத்த மூடி வச்சுட்டு ஜவ்வரிசியை நல்லா வேகப்போட்டு அந்த சேமியா வேகவுட்டு ஜவ்வரிசி வெந்ததும் அதை உள்ளே தூக்கி தட்டி அதுக்குள்ளே வெ நல்ல பசையாக வந்தப்புறத்தான் பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஊற்றி நெய் பருப்பு போடலாம் கிஸ்மிஸ் போடலாம் ஏலக்காய் எல்லாத்தேயும் போட்டு இறக்கி பால் இருந்தால் பால் இருந்தால் பால் தேங்காய்ப்பால் எதாகட்டும் ஒன்று எதனா ஒன்று அதை விட்டு இறக்கி அப்படி வைப்போம் மாதிரி ம அப்பறம் மீல்மேக்கர் அதை வெந்நீரில் கொதிக்க வச்சு அதை நறுக்கி வெந்நீரில் கொதிக்க வச்சு அதை கறி மசாலா பொடி போட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு அதை நல்ல பொரித்து அதுவும் கூட்டுக்கு வச்சுக்கிடுவோம் மாதிரி அவியல் முட்டக்கோஸு தக்காளிப்பு தக்காளி தக்காளி கழுவி நறுக்கி அதை பல்லாரி பச்சை மொளகாய் அதல்லாம் போட்டு மாங்காய் வெண்டைக்காய் அதை நல்லா பொடுசு பொடுசாக பொரித்து சட்டியில் போ சட்டி எண்ணெயை ஊற்றி நல்ல நல்லா கடுகு போட்டு நல்லா தாளித்து அதை கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சு நல்லா வெந்த பிறத்த உப்பு மஞ்சள் பொடி வற்றல் பொடி தேங்காய் சீரகம் எல்லாம் நல்லா அரைச்சி போட்டு நல்லா மிஸ்ஸ வேவத வெந்து அதை தாளித்து அதை இறக்கிபீன்ஸு நறி பீன்ஸு கழுவி நல்லா பொடிசாக அரிஞ்சு அதை பெரிய வெங்காயம் போட்டு அதை தாளித்து அதை ஒரு கூட்டு இப்படி இந்த சீரகம் எல்லாம் போட்டு அதை கூட்டு மாதிரி அது கேரட்டு நல்ல சீவி அதை சா சோறு வேக வச்சு எண்ணெய் கடுகு எல்லாம் போட்டு தாளித்து அது கேரட்டு அதில் வந்து சோற்றை உள்ளே போட்டு நல்லா விரைவி மிக்ஸ் பண்ணி அதை அன்றைக்கி